மதுரை வந்து ஒரு பழங்காலத்து ஊர் மதுரையில நிறையா வந்து கோயில்கள் தான் இருக்கிறது கோயில்களும் பழங்கால கோயில்கள் தான் இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில் அலா கா காளையார் கோயில் அப்புறம் அழகர் மலை அதுமாதிரி நிறைய கோயில்கள் இருக்கிறது மீனாட்சி அம்மன் கோயில்ல வந்து கடைசியாக ஒரு தெப்பம் இருக்கும் அந்த தெப்பத்தில் வந்து இப்ப ரி மழை பெய்யும் போது என்ன ஆகும்னால் நாலாம் பக்கம் ம் பத்து பக்கம் அந்த தூம்பில் இருந்து டேரெக்ட்டாக வந்து அந்த தெப்பத்தில் இருந்து மழை வந்து மழைத்தண்ணி வந்து சேகரிக்கும் இதில் இருந்து மழைத்தண்ணி சேகரிப்பு திட்டத்தை அவங்க அந்த நூற்றாண்டே பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அந்த சிற்பிகள் அதை கட்டின வந்து தொழில்நுட்பக்காரங்க வந்து அதை கண்டுபிடிச்சி அவங்க செஞ்சிருக்காங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரையில திருமலைநாயக்கர் மஹால்னு உங்களுக்கு தெரியும் மா நாயக்கள் ஆண்ட அந்த மஹால் அந்த மஹால்ல வந்து க அங்கேயும் வந்து ஒரு நீச்சல் குளமாக இருக்குது அந்த காலத்திலே அழகாக இருக்கும் அந்த நீச்சல் குளம் அது வந்து ராணிகள் குடிக் கு குளிக்கிற இடம் மட்டும் தான் அது அது வந்து மற்ற யாருக்குமே வந்து பெ அலோட் கிடையாது ராணிகள் மட்டும் அந்த இடத்துல வந்து தங்கள் தோழிகளோட வந்து குளிக்கிற இடம் அதுவும் வந்து நாலு பக்கத்தில் இருந்து அந்த தண்ணிகள் வந்து அந்த தெ அந்த தெப்பத்தில் வந்து விழுகும் அந்த ஸ்விம்மிங் அந்த நீச்சல் குளத்துல அதும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த எடத் மதுரையில இதுவும் பார்க்க வேண்டியது அது மட்டும் இல்லை மதுரையில வந்து முக்கியமாக வந்து என்ன கலாச்சாரம் நா பின்பற்றவங்கள்னால் வந்து உபசரிப்பு எங்கே போனாலும் வந்து யாரையும் மூ மூஞ்சி சுலிக்காமல் உ உ உபசரிப்பாங்கள் எ எந்த சூல்நிலைல இருந்தாலும் உபசரிப்பாங்கள் அது வந்து மதுரையோட ஒரு பெரிய கலாச்சாரம் அது மட்டும் இல்லாமல் மதுரையில வந்து சாப்பாடு வந்து ரொம்ப பிரபலம் ரொம்ப ரொம்ப பிரபலம் இங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் சூடாக இட்லி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா நேரத்திலையும் இதுக்கு வந்து தூங்கா நகரம்னு ஒரு பெயர் இருக்குது அதனால் எந்த நேரத்துலேயும் சாப்பாடு இல்லைனே சொல்ல மாட்டாங்கள் எல்லா ஏதாவது ஒரு இடத்துல சாப்பாடு நடு ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி விடிய விடிய சாப்பாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து மாமிச சாப்பாடும் இருக்கும் க கறி மீன் கோழி எந்நேரம்னாலும் இருந்துகிட்ருக்கும் நம்மளுடைய மதுரையோட அயிரை மீன் கொழம்பு ரொம்ப ஃபேமஸ் மதுரையில மட்டும் தான் அயிரை மீன் கொழம்பு கிடைக்கும் அது மட்டும் கறிதோசையும் இங்கே தான் மொத கண்டுபிடிச்சாங்க அதனால் வந்து மதுரைக்கு பேர் போனது சாப்பாடு